ஹலோ சொ சொல்லுங்கள் மேம் உங்களுக்கு எந்தமாதிரி ஃபோன் வேணும் மேம் ஆ யெஸ் மேம் ஆ ஓகே மேம் மேம் வீவோ டி டீ டூன்னு இப்போ புதுசாக லான்ச் பண்ணி இருக்காங்க மேம் ஆ அதோட ரேட் வந்து டொண் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் மேம் கேமரா வந்து க்ளியர் க்ளாரிட்டி வந்து செம்மையா இருக்கும் மேம் அந்த கேமரா நீங்கள் டெஸ்ட் வேணா பண்ணிக்கோங்க குவாலிட்டி சைட் கேமரா பேக் கேமரா எல்லாமே நல்லா இருக்கும் மேம் ஆ ஸ்டோரேஜ் வந்து ஒன் டொண்ட்டி ஜிபி ரேம் வந்து சிக் எயிட் எயிட் ரேம் மேம் ஆ ஸ்டோரேஜ் பற்றிலாம் அதில் க ஆ ஓகே மேம் உங்களுக்கு இதில் வந்து ரெண்டு கலர் இருக்கு ஓஷன் கலர் ஒன்று இருக்கு ஒன்று வந்து க்ரீன் கலர் ஒன்று இருக்கு ஆ ஓகே மேம் இ இன் இதான் மேம் ஓஷன் கலர் இது கூட ப்ளஸ் உங்களுக்கு இப்போ ஆஃபர் கொடுத்துருக்காங்க ஒரு ஸ்மார்ட் வாட்ச் ப்ளஸ் பவர் பேங்க்கு ம் அதுக்கு வந்து வந்து ஆஃபரு

ஸ்மார்ட் வாட்ச் வந்து ஆ மேம் அது வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடோட வா வாட்ச் மேம் அதில் வந்து ஸ்மார்ட் வாட்ச்சு ஃபோன் கனெக்ட் பண்ணிக்கலாம் பாட்டு கேட்டுக்கலாம் எது வேணா பண்ணிக்கலாம் மேம் அது வந்து உங்களுக்கு இந்த ஃபோன் வாங்கறனால உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோம் மேம் ரியல் மி நார்சோ ஃபிஃப்டி ஏ மேம் அது நல்லா இருக்கும் மேம் ரியல் மி ப்ரோஸ் சிக்ஸ் அதுவும் நல்லா இருக்கும் மேம் ரியல்மியும் நல்லா இருக்கும் மேம் அதில் வந்து எயிட் ரேம் ஒன் டொண்ட்டி எயிட் ஜிபி மேம் ஆ ஓகே மேம் அது ரேட் வந்து டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் மேம் ஆ யெஸ் மேம் வீவோ வந்து ஆ ஓப்போ வந்து ஃபார்ட்டி தௌசண்ட்டில் இருக்கு மேம் ஆ யெஸ் மேம் மேம் என்ன மேம் டுவெண்ட்டி டூ மேம் அது ப்ளஸ் வாட்ச் ப்ளஸ் குவாலிட்டி மேம் குவாலிட்டி தான் மேம் ஆ ஓகே மேம் ரியல் மி பெஸ்ட்டு மேம் ஆ ஓகே தேங்க்ஸ்